எங்கள் ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அங்கே ஒரு நர்ஸ் மட்டும்தான் சிகிச்சை கொடுக்குறாங்க அந்த சிகிச்சை போதுமானது இல்லாத காரணத்தினால் பெரிய மருத்துவமனை ஜீஹெச் அங்கே தொடர்பு கொண்டு போனோமுன்னா அங்கே உடனடியாக உயர் சிகிச்சை தர்றாங்க அந்த மருத்துவனையில் போனோமுன்னா எல்லா சிகிச்சையும் எல்லோரும் எடுத்துக்கலாம் ஸ்கேன் எடுத்துக்கலாம் எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்தான சிகிச்சை ஜீஹெச்சில் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து அங்கே செல்லும்படி எவ்வளோ நேரம் ஆனாலும் விரைவாக அங்க போனோமுன்னா எல்லா சிகிச்சை எடுத்துக்கலாம் அங்கே மருத்துவர்கள் இருப்பாங்க நர்ஸ்சுகள் இருப்பாங்க தேவையான மருந்துகள் இருக்கு உபகரணங்களும் இருக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால நம்ம ஜீஹெச் நாடினமுன்னா உடனடியாக எல்லா சிகிச்சையும் எடுத்துக்கலாம் கால நேரம் ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குனு நம்ம நெனைச்சமுன்னா ஒரு வாகனங்களை எடுத்து அது நேராக மருத்துவமனைக்குப் போனோமுன்னா அங்கே மருத்துவனையில் மருத்துவர்கள் இருப்பாங்க அந்த மருத்துவ மன்யில நம்ம இந்தமாதிரி சிகிச்சை வேணுங்க சார் அப்படினு நம்ம சொன்னோமுன்னா அங்கேருந்து எல்லா சிகிச்சையும் நம்மளுக்கு உடனடியாக கொடுப்பாங்க மருத்துவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எல்லா சிகிச்சையும் நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும் நர்ஸ்சுகளும் அதிகமாக இருப்பாங்க மருத்துவ உபகரணங்களும் அங்கே அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம சீக்கிரமாக எந்த நோயாளி போனாலும் அந்த மருத்துவமனையில் எல்லோருக்கும் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை கொடுக்க எல்லோரும் தயாராக இருக்குறாங்க கால நேரம் ஆகும் அதுக்கு நம்ம பொறுமையாக இருந்து உடனடியாக அந்த சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரம் ஆனாலும் நம்ம அங்கேருந்து சிகிச்சை தங்கியிருந்து மருத்துவமனையில் தங்கி உடனடியாக அந்த சிகிச்சைக்கு என்ன டைம் தேவப்படுதோ அந்த டைம் நம்ம எடுத்துக்கிட்டோமுன்னா உடனடியாக எல்லாத்துக்குமே எல்லா சிகிச்சையும் அங்கே மருத்துவமனையில் கொடுக்குறாங்க அங்கேருந்து நம்ம எல்லா மருத்துவமும் நம்ம உடல் ரீதியாக எல்லா மருத்துவமும் உடனடியாக கிடைக்கிறப் பட்சத்தில் எல்லோருமே உடனடியாக சந்தோஷமாக அந்த சிகிச்சை பெற்று எல்லோரும் வீடு திரும்புறாங்க